நான் ஃப்ரிஜ்ஜு வாங்கலான் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரிஜ்ஜு வாங்கலானுட்டு நான் ரம்யா பேசுகிறேன் கிருஷ்ணகிரி செல்லாண்டி நகரில் இருந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரிஜ்ஜு வேணும் சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் ஒரு அஞ்சாறு கடை ஏறி இறங்குனோம் அந்த அஞ்சாறு கடையிலேயும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ரேட்டெல்லாம் கேட்டோம் ரெயின்போவில போய் பார்த்தோம் அங்கே வந்து ஒரு முப்பது கிட்ட சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றும் திருப்திபடலை வேற வேற இது தான் காம்ச்சாங்க நாங்கள் எதிர்பாத்த கம்பனி கிடைக்கல அதே மாதிரி மூர்த்திலேயும் போய் பார்த்தோம் அங்கேயும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஆனால் எங்கள் நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைக்கல ஓம் சக்தி எலக்ட்ரானிக்கல்ஸிலும் பார்த்தோம் அதுலேயும் பார்த்துட்டு வந்தோம் அதுலேயும் எங்களுக்கு திருப்திபடலை பாரத்து பார்த்து வாங்கினோம் ம் பாரத் எலக்ட்ரான் எலக்ட்ரானிக்ஸில் கே பார்த்தோம் இர்நூத்தி இருவத்தஞ்சு லிட்ரு ஃப்ரிஜ்ஜு பார்த்தோம் முப்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க எங்களுக்கு இருவத்தஞ்சுக்கு கொடுத்தாங்க அதனால் எனக்கு அ இப்போ யாருக்கு சொன்னாலும் நான் அந்த இது தான் அனுப்புறேன் நான் வந்து சங்கத்தலைவியாக இருக்கேன் என் என்கிட்ட யாருனா கேட்டாங்கனா இந்த மாதிரி இந்த கடைக்கு போங்கள் இந்த கடையில் நல்லாருக்கும் சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அங்கே அனுப்பிட்டிருக்கேன் அந்த கடை பரவாயில நல்லாயிருக்கு